ஹலோ சார் எனக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் தேவைப்படுது ஆமாம் சார் ஆப்பிள் ஆரஞ்ச் கோவா ம் ஆரஞ்ச் வந்து டூ கேஜி சார் ஆ ஆப்பிள் டூ கேஜஸ் கோவா மட்டும் ஒன் கேஜ்

எவ்வளோ சார் டோட்டல் அமௌண்ட்டு சொல்லுங்கள் சார் எழுநூற்றி அறுபவதா ம் ஓகே சார் ஆன்லைன் பேமெண்டே பண்ணிடுறேன் சார் ஜிபே நம்பர் சொல்லுங்கள்

ஜிபேயில் வரும் சொல்லுங்கள் சார் ம்

ம் ஓகே சார்

ம் ஓகே சார் இதுக்கு நாம் பத்து நிம்ஷ ம் ஓகே அட்ரெஸ்ஸா ஒன் பை த்ரீ விராட்டி குப்பம் ரோடு அம்மன் ஸ்ட்ரீட் விழுப்புரம் ஆமாம் சார் ஆமாம் பத்து நிமிஷத்துல வந்து உங்களுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபெர் பண்ணிடுறேன் டெலிவரி எப்போது கொடுப்பீங்க ம் ஓகே சார் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸாக போட்டு அனுப்புங்கள் ஆமாங்க சார்